நம்ம இந்திய வரலாறு மிகவும் பெருமை வாய்ந்தது லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்கள் கிட்டத்தட்ட இரநூறு வருஷமா போராடி இந்த சுதந்திரத்த நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சுதந்திரத்துனால நம்மளோட இந்திய கட்டமைப்பு மிகவும் வலுமையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமைஞ்சிருக்கு இப்போ இருக்கற சுதந்திர இந்தியாவுக்கு முழுமையான காரணம் அப்போ போராடின போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் அதுலேயும் முக்கியமாக பெருமைக்குரிய விஷயமா நான் கருத்துகிறது சுதேசி மூமெண்ட் சுதேசி மூமெண்ட் அப்படின்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அஞ்சி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் போது லாட் கேர்ஷன் வந்து பெங்காலை ஈஸ்ட்டு பெங்கால் வெஸ்ட்டு பெங்கால்னு பிரிக்கிறார் அதை எதிர்த்து கொண்டு வந்தது தான் இந்த சுதேசி மூமெண்ட் இந்த சுதேசி அப்படிந்து நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணி நம்மளுடைய இதுவை நம்ம யுவ உபயோகிக்கணும் அப்படின் கொண்டு வந்த ஒரு மூமெண்ட் அங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ண இந்த மூமெண்ட்டை தமிழ்நாட்டில் விஒ சிதம்பரனார் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு ஒரு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ஒரு கப்பல் நிறுவனத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பதினாறு அக்டோபர் அன்று அவர் தான் முதல்முதலாக இந்தியாவிலே கர்ப ஒரு கப்பலை உருவாக்கி இந்தியாலேருந்து ஒரு இந்தியர் வந்து கப்பல் ஓட்டினார் அதனால் அவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்ற ஒரு பெருமையும் இருக்குது ஸோ இது எதுக்காக அவர் ஸ்டார்ட் பண்ணாருனால் சுதேசி மூமெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணிணாலும் பிரிட்டிஷ் ஓட அவங்களோட ஒரு தனி ஆட்சி இருந்தது அதை வந்து முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணிணாரு அவர் வந்து இந்தமாதிரி ஒரு கப்பல் ரெண்டு கப்பல் பத்து லட்சம் செலவு பண்ணி நிறைய கூட்ட கூட்டங்களை சேர்த்து பத்து லட்சம் செலவு பண்ணி ரெண்டு கப்பல் வாங்கி டுட்டுகோரியன்லேருந்து சிலோனில் இருக்கற கொலம்போ வரைக்கும் முதல் தமிழர் ஒரு கப்பலை விட்டார் அவர் தான் ஸோ நான் வந்து ஒரு பெருமைமிக்க வராலாற்று தருணமாக பார்க்குறது அதை தான் அவர் அதனாலேயே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது விதிவிலக்கான தலைவராக நான் கன்ஸிடெர் நான் நினைக்கிறது சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இரண்டாம் உலகப்போர் நடக்கும் நடக்கும் போது அவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்தியாவிலேயே பிரிட்டிஷ்ஷை எதிர்த்து ஜெர்மெனிக்கு சப்போர்ட் பண்ணவர் அதனால் அவர் வீட்டு காவலில் கைது செய்யபட்டு வச்சுருந்தாரு ஆனாலும் அதையும் மீறி அவர் தப்பிச்சி இங்கேயிருந்து ஜெர்மெனிக்கு போய் ஹிட்லரோடய உதவிய வாங்கி அவர் கிட்டேயே பேசி மாபெரும் தலைவராக இருக்கற ஹிட்லர் கிட்டேயே பேசி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸை போராளிகளை உதவிக்கு வாங்கி பிரிட்டிஷை எதிர்த்து போராடணும்னு வாங்கி அங்கேருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லிருந்த இந்தியன் ஆர்மியோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஃபோர்ஸ்ஸை கிரியேட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருப்பார் அதேமாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒ ஜெர்மெனி ஜப்பான் அவங்க கூட்டமைப்பு வின் பண் வெற்றி பெற நிலமைல இருக்குது அப்படி வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு ஆபத்துனு உணர்ந்து அப்போவே ஜெர்மெனியில் அவர் ஒரு ரேடியோவை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேடியோ மூலயமா காந்திக்கு வந்து இங்கே தகவல் தெரிவித்தாரு அந்த தகவலின் படிதான் காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையும் அறிவிச்சிருப்பார் ஒரு வேளை காந்திக்கு அந் த அந்த தகவல் தெரியாமல் அவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவிக்காமல் இருந்தாங்க இருந்திருந்து ஜப்பான் சைடு ஜப்பான் பக்கம் வின் பண்ணிருந்தால் இந்நேற்றுக்கி ஜா இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையிலேருந்து அடிமையாக ஜப்பானுக்கும் ஜெர்மெனிக்கும் ஹிட்லர் கிட்டே போயிருக்கும் ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் மிகப்பெரிய ஆர்மி ஒரு தனி மனிதனாக மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்கி அவர் இங்கே அனுப்பிச்சாரு ஸோ நான் விதிவிலக்காக கருதுகிற தலைவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்